சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து ஆண்ட பகுதிகளில் எங்களுடைய தஞ்சைப் பகுதியை வந்து ஆண்ட மன்னர் வந்து சோழ மன்னர் சோழர் தான் வந்து ஆண்டாங்க அதே மாரி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை ஆண்ட மன்னர்கள் பற்றி சொல்லணுன்னா தஞ்சையை வந்து சோழர் மதுரையை வந்து பாண்டியர் கோவையை வந்து சேரர் மன்னர் வந்து ஆண்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க